ஹலோ சார் இந்த அப்பார்ட்மெண்ட்டு கட்டணுன்ட்டு காண்ட்ராக்ட்டு கேட்டிருந்தாங்கள் அதுதான் சார் எ பட்ஜெட்டு போட்டு தரலான்ட்டு தான் சார் இது பண்ணிருந்தேன் ஆ சொல்லுங்கள் சார் ஜல்லி வந்து இதிலே மைசூர்லேருந்து இறக்குனோம் சார் ஜல்லி ஒரு லாரிக்கு வந்து எண்பதாயிரம் வருது சார் மணல் வந்து இப்போ வந்து இது தான் சார் வருது சாரல் மண் இருக்குல்ல சார் ஆ ஆமாம் சார் எம் சேண்டு வருதுல்ல ஆ ஆமாம் சார் அது தான் இப்போ வந்து மண் இங்கே கிடைக்கிறதில்ல அதனால இப்போ எம் சேண்டு தான் வருது மண்ணும் மண் வந்து ஒன்று இருபது வருது சார் பெருசு தான் சார் இந்த இது டாட்டால இருக்கும்ல பெரிய பெரிய லாரி தான் வரும் மொத்தம் ரெண்டு லாரி வரும் சார் மண் மட்டும் ம் ம் சார் பெரிய ஜல்லி ஒரு ஒரு லாரி வரும் சார் சின்ன ஜல்லி ஒரு லாரி வரும் கம்பி இறக்கிருவோம் சார் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ப்ளேன் பண்ணி உங்களுக்கு ப்ளேன் வந்து போட்டுக் கொடுத்துருந்தோம் ஆல்ரெடியே முன்னாடி அது நீங்கள் ஓகேன்னு சொல்லிருந்தீங்கள் ஆ நீங்கள் மொத்தம் ஒரு ஆறு வீடு இருக்கிற மாதிரி கட்டி தர்ற சொன்னீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டியும் போட்டு தந்துடுறோம் வராண்டா சிமெண்டு ஒரே இதில் லேன் ஒரே மாதிரி கட்டி விட்ருறேன் சார் ஒன்றும் பிரச் ப்ராப்ளம் வராது ஆ ஒரு இருபது வருஷமாக நம்ம இந்த மாதிரி ப்ளேன் பண்ணி கட்டிக் கொடுத்துட்ருக்கோம் ஆ ஆமாம் சார் அதனால ப்ராப்ளம் எதுவும் வராது இது வரைக்கும் யாரும் ரிப்போர்ட்லாம் எதுவும் பண்ணதில்லை இல்லை சார் இல்லை சார் இந்த பக்கத்தில் கோயில்ல கொஞ்சம் பிர இது அதனால தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருந்தோம் என் வீடு வந்து கும்பகோணம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் உங்கள் வீடு சார் தஞ்சாவூரா ஓகே சார் ஓகே சார் அங்கே வேற அங்கே தான் ஒரு போ போன வருஷம் ஒரு வீடு முடிச்சிக் கொடுத்தோம் சார் அங்கே வந்து மெயின்ல சார் அங்கே இது பெரிய கோயில்ட்ட பின்னாடி பேக் சைட்ல ஒரு பெரிய ஒரு பங்களா ஆ பின்னாடி பேக் சைடு ஒரு அங்கே தான் சார் கட்டிக் கொடுத்தோம் ஒரு வீடு ஆமாம் சார் ஆமாம் சார் ஓகே சார் நீங்கள் அந்த பாதி அமௌண்ட்டை பே பண்ணிருக்கீங்கள் நீங்கள் அந்த நீங்கள் வந்து இந்த இதுக்கு மட்டும் ஜல்லி இந்த இதுக்குலாம் மட்டும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் நான் அவங்களுக்கு டேக் ஓவர் பண்ணிடுவேன் சார் ஆ அதெலாம் குவாலிட்டியாக தான் போடுவோம் நாங்கள் எதுவும் செக்கெண்டு குவாலிட்டி அதெலாம் இல்லை எல்லாமே ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தான் போடுறோம் உங்களுக்கு உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சிட்டு சாவியை உங்களுக்கு வந்து கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக சாவி கையில் கொடுத்துருவோம் சார் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்